நாங்கெல்லாம் பாத்திரம் கழுவுறதுக்கு சாம்பல் செ செங்கல் மண் பாரு இந்த மாதிரிலாம் போட்டு கழுவுவோம் எண்ணெ பசையோட இருக்கிறதுக்கு கொஞ்சம் சோப்பு சேர்த்துக்கிவோம் இப்போ எல்லாம் பலவிதமான சோப்பு எண்ணெய் அது இது நல்லா வந்திருக்கு நான் அதுயெல்லாம் பயன்படுத்துவது இல்லை அந்த மா அந்த காலத்தில் பயன்படுத்தின மாதிரியே இப்போவும் செஞ்சுட்ருக்கேன் நான்